ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம்ங்க நான்தான் சமயல்காரவங்க

என்ன ஆமாம் ஆ சொல்லுங்கள் என்னன்ன வேணும் காலை டிஃபனு ஆ எத்தனை இட்லி ஆ சரிங்க

ஆ சரிங்க சரிங்க ஆ காலை டிஃபனுக்கு ஆ சாதம்னா எப்படி ஆ சரி சரி ஆ சாப்பாடுன்னா என்ன பச்சை க கறியா இல்லை ஆ அப்படியா ஆ நான்வெஜ்ஜுன்னா என்ன கிரேவியா

ஆ சரிங்க ஆ அப்புறம்

சப்பாத்தி ஆ ஆ சரி சரி ஆ

என்ன கையிலயே கொடுத்துருவிங்களா ஆ சரி சரி

ஆ சரி நல்லா செஞ்சு கொடுக்குறோங்க நாங்கள் சொல்கிற அமௌண்ட் கரெக்டாக கொடுத்துறோணும் ஆ ஆ ஆமாம் நல்ல நீட்டாக சமைச்சி கொடுத்துருவோம் அதற்குண்டான அமௌண்டெல்லாம் கரெக்டாக கொடுத்துறோணும் ஆ சரிங்க ஆ ஆ நாங்கள் ரெடியாயிவிட்டு கூப்பிட்றோம் நீங்கள் வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டு வாங்கிகிட்டு போயிருங்க நல்லா சமைச்சி நல்லா நீட்டாக இருக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும் ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ச ஆ சரிங்க ஓகே ஆ ஆ சரிங்க சரிங்க ஓகே